வெளிநாடு போறதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் விருப்பம் இல்லை ஏன்னா நம்மூரில் பார்க்க வேண்டியதே நிறையா இருக்குது நம்ம நம்ம இந்தியாவில் பார்க்க வேண்டியதே நிறையா இடங்க இருக்குது மைசூர் மகாராஜா கோட்டை இருக்குது திருப்பதி பார்க்குலாம் அமர்நாத் கோயில் இந்த ராஜஸ்தான் அந்த கட்டிடத்தையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மாமல்லபுரம் பாக்கணும் அந்த கற்சிலைக அதெல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் வயசு பத்தலியே இந்த வயஸில் போய் அங்கேயும் இங்கேயும் சுற்ற முடியாது ஆசையாக இருக்குது போக முடியல வெளி நாடு போகிற ஆசையெல்லாம் இல்லை நம்மூர் பார்க்க வேண்டியதே நிறையா இருக்குது வெளிநாடு போறதுக்கெல்லாம் எங்களுக்கு வ வசதியும் இல்லை வாய்ப்பும் இல்லை வயதும் இல்லை